திருமணத்தை பற்றி சொல்லுறங்க திருமணம் கலாச்சாரத்தை பற்றி ஆனால் எங்களுக்கு கல்யாணம் ஆக சொல்லயலாம் எட்டு நாள் முன்னாடியே சொந்தம் ப சொந்தக்கார பூரா வந்துருவாங்க அக்கா அக்கா அத்தை மாமா அப்படின்ற ஓ எவ்வளோ உறவு ஓ உறவுக்கார்ருக்கறாங்ளோ அவ்வளோ உறவுக்கார்ரும் வந்து வீட்டில் தங்கியிருவாங்க ஆனால் ஒரு சந்தோசமாக இருக்கும் அப்போ கலகலப்பாக இருக்கும் வீடியே ஒரு பண்டிகை மாதிரி இருக்கும் அன்னிக்கு பந்தல் நாள் வந்து காலைலையே ஒரு நல்லா நாளை பார்த்து மாமன் மச்சான் கூப்பிட்டு ஒரு பால் வ பந்தல்க்க கவர் நட்டு பந்தல் போடுவாங்க அப்புறோம் அன்னிக்கு நைட் எல்லாம் வந்து வீட்டில் எல்லாம் சாமி கும்பிட்டு துணி மணியெல்லாம் புது துணியெல்லாம் வச்சி சாமி கும்பிட்டு அன்னிக்கு நைட்டு பந்தல்னன்னு வந்து மாப்ளை வீட்டுக்கார்ரு வந்து நலுங்கு வய்க்குவாங்க நல்லா பொண்ணு உக்காத்து வச்சி நலுங்கு வய்க்குவாங்க அவங்க வாங்கின்னு வந்து துணி மணியெல்லாம் கொடுப்பாங்க சடங்கு நல்லா அத்தை முறையில் இக்கறவங்கள் பூராவுமே வந்து மஞ்சள் குங்குமம் வய்க்குவாங்க அது வளையல் போடுவாங்க வளையில போட்டு ஒரு நாள் வச்சிருவாங்க அப்புறோம் அதுக்குன்னு முகுர்த்தம் காலையில முடிஞ்சின்னா அதுக்கும் மு முகுர்த்தம் முடிஞ்சு கூட மூணு நாள் இருப்பாங்க அந்த மூணு நாள் முடிஞ்சு அஞ்சு நாள் முடிஞ்சு ஒரு அரசாணின்னு ஒன்று உய்க்குவாங்க அதுக்கு கோழி அறுத்து கோழி அறுத்து அந்த சொந்தம் பந்தம் எல்லாம் வந்து கோழி குழம்ப சாப்பிட்டு தான் அந்த அவங்கவுங்க ஊருக் போவாங்க அது ஒரு திருவிழா மாதிரி இருக்கும்